பெண்கள் வந்து கடலில் மீன் பிடிக்க போகும்போது வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்குற எல்லா உதவியும் செய்யறாங்க கடலுக்கு போகறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்ய உதவுறாங்க ஓ கப்பலாக இருக்கட்டும் அதுக்கு தேவை மீன்பிடி வலையாக இருக்கட்டும் இல்லை மற்ற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க செய்ய வந்து உதவுறாங்க அவுங்க கணவர்கள் எல்லாம் இல்லை ஆண் ஆண்கள் எல்லாம் கடலில் போய் மீன் பிடிக்கும்மோது பெண்கள் வீட்டில் இருந்து குழந்தைங்க பெற்றோங்க வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குறாங்க குழந்தைங்கள் படிப்பை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதன் மூலியமாக அவங்களுக்கு அதுக்கு உதவுறாங்க மேலும் சில பெண்கள் வந்து அவங்களுக்கு பிடித்தமான வேலைக்கு போயிட்டும் அதுக்கு அவங்க வீட்டை வந்து பார்த்துக்குறாங்க